எனக்கு வந்து ட்ராயிங்கில் ஏன் இவ்வளோ இண்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து நாகராஜ்னு ஒரு அங்குள் இருக்கார் அந்த அங்குள் வரையற டிராயிங்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ அழ அவ்வளோ அவர் வந்து அவ்வளோ அழகாக டிராயிங் பண்ணுவார் அவரோடய ட்ராயிங் பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அவர் வரைஞ்ச ட்ராயிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு இயற்கை காட்சி ஒன்று வரைஞ்சார் அவர் வரைஞ்சதுனால் வந்து எனக்கு டிராயிங் ரொம்ப பிடிச்சுது நான் வந்து அதனால்தான் டிராயிங் வந் வரைய கற்றுக்கிட்டேன் நான் வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் படிக்கும் போதே எனக்கு வந்து ட்ராயிங்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு டிராயிங் பண்றதில் வந்து எனக்கு அது அதுவும் முக்கியமாக வந்து எனக்கு ட்ராயிங்லேயே பிடிச்சதுனா இயற்கை காட்சிகளை வரையறது தான் பறவை பறவை விலங்கு இதெல்லாம் வரையறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த அங்குள் வந்து அவ்வளோ அழகாக டிராயிங் பண்ணுவார் அவரை பார்த்து தான் நான் டிராயிங் கற்றுக்கிட்டேன் அவர் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு எனக்கு அவர் வந்து அவர்னால் அவரோடய ட்ராயிங்ஸ் அவ்வளோ பிடிக்கும் அவர் அழகாக வரைவார் அவ்வளவு சூப்பரான ஒரு ஆள் அதனால் எனக்கு வந்து அவர் அவர் பார்த்து நான் டிராயிங் வரைய கற்றுக்கிட்டேன் எனக்கு அதனால் வந்து ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு